ஹலோ மேம் நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் கடையா ஆ நீங்கள் வந்து ம் போன வாரம் வந்து எங்கள் ரிலேஷன்க்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தீங்க ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணும் ஏன்னா எங்களுக்கு வர எங்களுது வந்து பர்த்டே பார்ட்டி அதுக்காக கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் டேட் வந்து தர்ட்டி ஒன்று ஆ வர வெட்னெஸ்டே நெக்ஸ்ட்டு வெட்னெஸ்டே ஆ இந்த மந்த் தர்ட்டி ஒன் இ லாஸ்ட் மந்த் ஈவினிங் தான் மேம் எனக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்லாம் வேணும் ஆமாம் ஆமாம் இது ஃபர்ஸ்ட்டு பர்த்டே பையனுக்கு ம் ஆ ப்ரீ ஃபோட்டோஷூட் வேண்டாம் இதில் பர்த்டேக்கு எடுக்கும்போதே கொஞ்சம் ஓகே ஆ சொல்லிடுறேன்

ஆ ஓக்

ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஆனால் மேம் வேறு எதுவும் இல்லை ப அதான் பர்த்டே முடிச்சிவிட்டு ஓ நெக்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ் கூட கழிச்சு ப்ரீ ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபோட்டோ ஆ ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாம்

ஓகே

ஓகே மேம் ஓகே ஓகே ஸோ ஓகே மேம் நாங்கள் வந்து மண்டபம் எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு நீங்கள் அங்கே வந்துட்டு எந்த மாதிரி டிஸைன் கொஞ்சம் காட்டுங்கள் அப்படியே கொஞ்சம் டெக்கரேஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரெஸ் எடுத்துருவோம் ஓகே சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் தீம் ஃபோட்டோ எல்லாம் கொண்டுவா கொ கொண்டு வாங்க நாங்கள் அதை பார்த்துட்டு கூட ஆ ஓகே சரி ஓகே ஆ ஓகே ஓகே மேம் ஆ தேங்க் யூ